ஹலோ நான் உங்கள் பக்கத்து வீட்டில் ஃப்ளவர் நர்சரிலேருந்து பேசுகிறேன் பக்கத்துலேருந்து நீங்கள் இந்த போனவாரம் வந்தீங்க ரோஸ் செடி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க

ஆ அதுதான் இந்த வாரம் அது வந்திருக்கு நிறையா ஃப்ளவர்ஸு இல்லை நிறையா வேறு வேறு கலர்லெலாம் வந்திருக்கு ரோஸ்ஸு மஞ்சள் இளஞ்சிவப்பு அந்த கலர்லெலாம் நிறையா வந்திருக்கு சரி அதுதான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிகிட்டு கால் பண்ணிணேன் வேணுமான்னு கேட்குறத்துக்கு நல்லா நல்லா எல்லாம் ஃப்ரெஷ் செடி நேற்றுதான் வந்து இறங்குனுச்சும்மா செடி வந்து நூறுரூவா ஒரு செடி வந்து நூறுரூவா வரும் நீங்கள் எப்பொழுதுமே வாங்குகிற கஸ்டமர் தானே உங்களுக்கு வேணால் பார்த்து போட்டு பேசித் தரேன் ஒரு ஐம்பது ரூபா வேணால் குறைச்சிக்கலாம் இல்லைம்மா இப்பெலாம் வந்து பூ விலையே கொஞ்சம் அதிகமாகிடுச்சுல்ல அதனால் வந்து இப்போதிக்கு குறைக்க முடியாது நீங்கள் எப்பொழுதும் வாங்குகிறதுனால வேணால் கொஞ்சோண்டு கம்மி பண்ணித் தருவேன் ரெகுலர் கஸ்டமர்ங்கிறதுனால சரி நீங்கள் வாங்க நம்ம நேரில் வந்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ செடி வேணும்னு பாருங்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரேட் கம்மிப் பண்ணித் தரேன் ம் வரீங்களா நாளைக்கு ஆ ஆ சரி கண்டிப்பாக வாங்க ம் ஆ தேங்க் யூ ஆ நன்றி